தொலைக்காட்சியில் அதிகமாக பாக்கிற நிகழ்ச்சினு பார்த்தா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல் தான் அதில் கிரிக்கெட்டு கபடி அதலாம் என்டர்னிட் பண்ணுற மாதிரி நிறையா சேனல்ஸு நிறையா ஸ்போர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதே போல் தொடர்களில் வந்து அதிக கதைகள் வேணா அப்பப்போ ஏதோ ஒன்று ரெண்டு கதைகள் பாப்பேன் அதே மாதிரி சொல்வதெல்லாம் உண்மை அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் விவாதம் நகைச்சுவைக்காக ஆதித்யா சேனல் பொழுதனிக்கும் பார்த்தா கூட சிரிப்பை அடக்க முடியாத அளவுக்கு சிரித்து கிட்டே இருக்கலாம் நிகழ்ச்சிகள்னு பார்த்தா அப்பப்போ ரியாலிட்டி ஷோஸ்லாம் நடத்துவாங்க சன் டிவியில் ரஞ்சிதமே ரஞ்சிதமே நீயா நானா தமிழா தமிழா அந்த மாதிரி ஷோஸ் இருக்குது அதே போல் நாடகத்தில் வந்து எதிர்நீச்சல் இனியா மனைவி இது மாதிரி நிறையா கதைகள் சுந்தரி கயல் இன்னும் நிறையா கதை சொல்லிகிட்டே போகலாம் அது மாதிரி நம்மள என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு டிவியில் நிறையா ஷோக்கள்லாம் அவங்களே நம்மளை சந்தோஷப்படுத்திக்க நிறையா பண்ணிகிட்டே இருக்காங்க நம்பளும் அதை பார்த்து ரசிக்கிறோம் இதுக்கலாம் ஒரு முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் அதனால நிறையா அதே போல் நிறையா ஷோஸ்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கும் நம்மளை கஷ்டம் மனுஷன் கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஷோஸ் கூட எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்மள பாத்துக்கிறாங்க நிறையா ரியாலிட்டி ஷோஸ்லாம் நம்ம மனதையே உருக்குகிற அளவுக்கு இது பேசுவாங்க அதை பார்க்கும் போதுலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் விவாதத்தில் அந்த மாதிரி தான் ஒருத்தங்க மேலே தப்பு இருக்கும் இன்னொருத்தங்க மேலே தப்பு இல்லாத மாதிரியும் மாறி மாறி அவங்கள ஜட்ஜ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதையும் அவுங்கள மதித்து இது பண்ணுறதெல்லாம் ஒரு ஹேன்ஸ் ஆஃப் குடுக்கலாம்னு சொல்லலாம்